மீன் வந்து எல்லா மாதத்துலியும் கிடைக்காது அது வந்து மாதத்துக்கு ஒரு இடத்துக்கு இதாகும் சூடாக இருக்குது தண்ணி அப்படின்னா ஹீட்டாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா வேறு இடத்துக்கு மாறிடும் அது கடலில் இதே மாதிரி தான் வேறு வேறு மாதத்துக்கு வேறு வேறு இடத்துல மாறி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல நம் போய் மீன் பிடிக்கவே முடியாது இந்த மாதம் ஒரு இடத்துல பிடிச்சோம்னா அடுத்த மாதம் ஒரு இடத்துல தான் பிடிக்கணும் அதே இடத்துல மீன் இருக்காது கடலுக்கு போனாலுமே இப்போ கவுர்மெண்ட்லேயே வந்து அறிவிச்சுருக்காங்க என்னென்னா மீன் வந்து எல்லா மாதத்துலயும் பிடிக்க முடியாது வருஷத்துல வந்துட்டு குறிப்பிட்ட மாதம் ஒரு மூணு மாதம்னா மூணு மாதந்தான் பிடிக்க முடியும் அப்புறம் கவுர்மெண்ட்டில் இருந்து மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுடுவாங்க மழை பெய்கிற டைமெலாம் மீன் பிடிக்க போகிறதுக்கு விட மாட்டாங்க